மொத்தம் இந்த உலகத்துலங்கிறது மொத்தம் ஏழு கோள் இருக்கு அந்த கோளில் பூமிங்கிறது மூணாவது கோள் அந்த பூமியில் மட்டும்தான் மனுசங்கள்னு வாழ்கிறாங்க ஏன்னா மற்ற கோள்லலாம் தண்ணி இல்லாமல் இருக்கலாம் காற்று இல்லாமல் ஒவ்வொரு கோள்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் இந்த பூமியில் மட்டும் எல்லா சலுகை எல்லாம் அத்தியாவசிய பொருள் மாதிரிருக்கு காற்று தண்ணி எல்லாமே இருக்குது இதே மற்ற கோள் இந்த செவ்வாய் இதுலேயெல்லாம் எந்த உயிரினமும் வாழ முடியாது அடுத்து நிலாங்கிறது ஒரு கோள் தான் நிலாவில் மனுசங்கள் போக போய் இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் நிலாவில் காற்று கிடையாது போனால் மனுசங்கள் மிதந்துட்டு தான் இருப்பாங்க நிலாவுக்கெல்லாம் போய் இருக்க முடியாது அதேப்போல்